வாங்க மேம் உங்களுக்கு என்ன வேணும் நம்ப கிட்ட கோன் இருக்கு பார் இருக்கு கப்பு இருக்கு உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் உங்களுக்கு வந்து சின்ன கப்பில் வேணுமா இல்லை மீடியம்மில் வேணுமா அப்படி இல்லைன்னா ஃபேமிலி பேக் வேணுமா ஓகே பட்டர்ஸ்க்காச் வந்து அதோட வில வந்து இறநூறுவா ஃபேமிலி பேக்கு வெண்ணிலா வந்து நீங்கள் மீடியம் கேட்டதுனால ஐம்பது ரூபா ஃபேமிலி பேக் வந்து டூ ஹண்ட்ரட் தான் வரும் அதைவிட பெருசு இல்லை மேம் இதில் ஒன்று அதில் ஒன்று போதும்ல மேம் சரி ஓகே அப்போ மொத்தமாக ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு இதில் ஒரு ஃபிஃப்டி ஆயிடுச்சு ஃபோர் ஃபிஃப்டி ஓகே இந்தாங்க மேம் ஆ ஓகே மேம் நம்பகிட்ட வந்து பெரு பெரிய ஆர்டர் எல்லாம் எடுப்போம் அந்தமாரி ஃபேமிலி ஃபங்ஷன் அந்தமாதிரி இருந்தா கண்டிப்பாக கூப்பிடுங்க ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்